எங்கள் பகுதியில் வணிக நடவடிக்கை பயன்படுத்த கூடிய இயற்கை வளங்கள் அப்டினு பார்த்தோம் அப்படின்னாக்கா பொதுவாக எங்கள் பகுதியில் வந்து நெல்லு கரும்பு சோளம் எள்ளு இது மாதிரி நிறைய தானியங்கள் வந்து விளையும் நவ தானியங்கள் இது எல்லாமே விளையும் பயிர வந்து ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஒன்று வந்து உணவுப்பயிர் இன்னொன்று வந்து பணப்பயிர் அப்டினு பிரிப்பாங்க உணவுப்பயிர் அப்டினு பார்த்திங்கன்னா நெல்லு கரும்பு சொன்ன மாதிரி நெல்லு கரும்பு நவ தானியங்கள் மக்காச்சோளம் கேழ்வரகு கம்பு அப்டினு சொல்லி பிரிப்பாங்க இதுவே பணப்பயிர் அப்படினு எடுத்துக்கிட்டிங்கன்னால் சணல் பயி பஞ்சி பருத்தி இது எல்லாமே வந்து பணப்பயிர் அப்டினு வரும் உணவு தானியங்கள் வந்து மக்களுடைய பசிய போக்குறதுக்கும் உதவுது அது இல்லாமல் வணிக நடவடிக்கைக்கு பயன்படுத்த கூடிய ஒரு அங்கமாகவும் இருக்குது பணப்பயிர் வந்து முற்றிலும் வந்து பொருளாதார வளர்ச்சியை தங்களோட பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு கருவியா இருக்குது அப்டினு நான் சொல்லுவன் அது இல்லாமல் இளநீரு இளநீரு கடல இதெல்லாம் வந்து ஒரு முறை பயன்படுத்திட்டு அதை அதுலேருந்து எண்ணெய பிரிச்சி எடுத்துட்டு அதுல இருக்க கூடிய மத்த மத்த பகுதியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா மாட்டுக்கு வந்து தீவனமாக வைப்போம் மாட்டுக்கு தீவனமா வைக்கும்பொழுது மாடு வந்து உடம்பு வந்து நல்லாருக்கும் பாலும் நல்லா தரும் அப்படிங்கறது கிராமப்பகுதியில் நாங்கள் நம்ம கூடிய ஒன்று இதுலேருந்து நாங்கள் எண்ணெயை எடுத்து அதை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்திப்போம் அது இல்லாமல் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அதை நாங்கள் பயன்படுத்திப்போம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு தீவனமா நாங்கள் கொடுப்போம் இதுதான் வந்து வணிக நடவடிக்கைக்கு நாங்கள் எங்கள் பகுதியில் பயன்படுத்த கூடிய இயற்கை வளங்கள்